இப்போ ஆன்லைன் புக்கிங் இல்லாத டைமில் என்னாகும்ன்னு கேட்டிங்கன்னால் நாம் ரயில்வே ஸ்டேஷன் போய் நிற்போம் டிக்கெட் கிடைக்காது டிக்கெட் கிடைச்சி ஏறி போனால் ஹோட்டலில் ரூம் இருக்காது எந்த ஸ்டேஷனில் வண்டி நிற்கிதுன்னு தேடி பிடிக்கணும் வண்டி புறப்பட்ற நேரம் ஆக்கியுரேட்டாக தெரியாது இந்த ஆன்லைன் புக்கிங் மூலமாக இந்த வசதிகளெலாம் நமக்கு கிடைக்கிது டிக்கெட் கன்ஃபாமாகிருது ஹோட்டல் கன்ஃபாம் ஆகிருது வண்டி புறப்பட்ற நேரம் கன்ஃபாம் ஆகிருது எந்த ப்ளாட் ஃபாம்லிருந்து புறப்பட்றது அப்படிங்கறது கன்ஃபாம் ஆகிருது எந்த டைமுங்கிறது கன்ஃபாம் ஆகிருது அதனால நம்ம துல்லியமான நேரத்தில் போகிறோம் துல்லியமான ப்ளாட் பாமுக்கு போகிறோம் கரெக்டான வண்டியில் ஏறுறோம் பிரச்சினை இல்லாமல் தங்கிற இடத்த புக் பண்ணிக்கிறோம்